இதுவரைக்கும் நிலாவில் கண்டுபுடிச்ச வகையில் பார்த்தா மனிதன் வாழ்கிறக் கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக கண்டுபுடிச்சிட்ருக்குறாங்க அதில் பார்த்தா அறுபத்தி ஏழில் வந்து அமெரிக்கா நிலாவில் கால் வச்சுட்டு வந்துவிட்டாங்க அப்புறம் மற்ற நாடுகளெல்லாம் முன்னாடி போய் போய்ட்ருக்குறாங்க இப்போ சந்திராயன் த்ரீ அதுக்கும் முன்னாடி சந்திராயன் டூ அனுப்பிச்சாங்க அது சில காரணத்தினால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ சந்திராயன் த்ரீ அனுப்ச்சதுலேயும் வந்து தண்ணி இருக்கிறதுக்கு மனிதன் வாழ்கிறதுக் உண்டான காரணமுல்லாம் இருக்குது என்ன ஆக்சிஜன் வந்து ஈஸியாக கெடைச்சா வந்து மக்கள் வந்து குடியேறதுக்கு நிதமும் மெயின் தண்ணி வந்து கிடைக்கிணும் அப்புறம் பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாம் போய் வர ரெண்டு லட்சம் கிலோமீட்ருங்கிறாங்க அவ்வளோ தூரம் போய்ட்டு வரணும்னா நம்ம எக்கனாமிக்கலாக நம்மகிட்டேயும் செல்வாக்கு வேணும் சும்மா நான் நிலாவுக்கு போகிறேன் பாட்டி வடை சுட்ட கதையாட்டம் இருந்துகிட்டு நிலாவுக்கு போய்ட்டு வந்துவிட்டு அப்படினெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு பின்னாடி ஒரு வாய்ப்பு வருதுன்னா நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கழித்து பார்த்தோமுன்னா நாம் நிலாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்குண்டான சாத்தியக்கூறு அங்கே இருக்கணும் மொதல் ஆக்சிஜனோ தண்ணியோ இது இருக்கணும் எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க வந்து உயிர் வாழணும்னு நெனைக்கிறது வந்து சாத்தியப்படாது எல்லாத்தையும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும் எப்போ வேணாலும் வரலாம் அப்புறம் அதை பற்றி சொல்ணும்னா அவ்வளோ தான் வேற கண்டுபிடிச்சிட்ருக்காங்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இப்போ நிறையா வந்து முடியும் அப்டிங்கிறது வந்திருக்குது இதுக்கு மேலேயும் முடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது